நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னா ஒரு ஹெட் ஃபோனு ப்ளூ டூத்து ஹெட் ஃபோனு ஒன்று வாங்குனங்க அந்த ப்ளூ டூத் ஹெட் ஃபோனு எதுக்கு ஒரு நல்ல வில கொடுத்துதான் வாங்குனன் ஆனால் அது கொஞ்ச நேரத்துல அதோட பேட்டரி டவுன் ஆயிடுது ஒரு கொஞ்சம் பாக்கெடில் இது பாக்கெடில் ஃபோன் வச்சுட்டு லைட்டாக தள்ளி போனாலே இல்லை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஃபோனை வச்சாலே அதோட ப்ளூ டூத் கனெக்டிவிட்டி ரொம்ப லாஸ்ட் ஆகுது அது எனக்கு ரொம்பவே பிடிக்கல அது போல இருந்தால் அது ஹெட் செட் வேஸ்ட்டுதானே அந்த ப்ளூ டூத் ஹெட் செட் வாங்கி அவ்வளோ காசு கொடுத்து அந்த ப்ளூ ஹெட் செட் வாங்கி சார்ஜ் நிற்க மாட்டுது ரேஞ்சே இல்லை வேஸ்ட் அந்த ஹெட் செட் எனக்கு அது பிடிக்கவே இல்லை அப்படின்றது திருப்பி அதை தூக்கி அப்படே வச்சுட்டு ஒரு வொய்ர்டு ஹெட் ஃபோனு வாங்கியிருக்கன் இப்போ ரொம்ப கஸ்ட்டமாக இருக்கு வேஸ்ட் அந்த ஹெட் ஃபோனே வேஸ்ட்டு